எங்ககூர் பகுதியில வந்து இந்து கிறிஸ்டின் இந்தமாதிரி அதிகமாக இருக்குறாங்க இப்போ வந்து கிறிஸ்டின் நோம்பி திருவிழா தேர்த்திருவிழா அப்படிங்கறப்பெல்லாம் வந்து தேர் தூக்கிகிட்டு போவாங்க சாமியை ஊர்க்குள்ளே அப்போ ஊர்க்குள்ளே தூக்கிகிட்டு போகும்போது பசங்களாம் டான்ஸ் ஆடுவாங்க இந்து பசங்க வந்து டான்ஸ் ஆடக்கூடாது கிறிஸ்டின் தேரில் கிறிஸ்டின் பசங்க தான் வந்து டான்ஸ் ஆடணும் பயங்கர ஆர்பாட்டம் பண்ணுவாங்க அப்படி ஆர்பாட்டம் பண்ணதில் ஒரு டைம் பஞ்சாயத்து கூடி பஞ்சாயத்து வச்சாங்க அதேமாதிரி கிறிஸ்டின் வந்து இந்து பசங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி கல்யாணம் பண்ணா நீங்கள் வந்து கிறிஸ்டின் மதத்துலருந்து ஒதுக்கி வைக்கப்படுவீங்க அப்படினு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு டைம் பஞ்சாயத்து நடந்துச்சு அந்தமாதிரி பஞ்சாயத்து வந்து அடிக்கடி எங்கூரில் கூடுவாங்க எதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கறப்ப மற்றபடி என்னுடைய இதை வந்து பாதிக்கிற அளவு விளைவுகள் வந்து எனக்கு எதுவும் இல்லை